கிராமப்புற மக்களின் வாழ்க்கையின் விளையாட்டுக்களின் முக்கியத்துவம் என்ன கிராமப்புற மக்களுக்கு விளையாட்டு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இப்போ கிராமப்புறத்தில் தான் நிறைய பேர்த்துக்கான அந்த ஸ்ட்ரென்த் ஸ்டாமினா நிறைய பேர்த்துக்கு இருக்கின்றது என்னோடயா தனிப்பட்ட கருத்து எப்படின்னா இப்போ ஒரு ஓடுறாங்க ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்கன்னா இதில் இருக்கிறவங்களுக்கு நிறையவான ஸ்ட்ரென்த் இருக்கும் மற்றவங்களுக்குலாம் அது வெறும் ஓட்டமாக தான் இருக்கும் ஆனால் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு அது வாழ்க்கையாவே இருக்கும் அது வெறும் ஒரு போட்டியாக பார்க்க மாட்டாங்க தன்னோடய வாழ்க்கையா கருதுவாங்க அப்படின்றது என்னோடய கருத்து நிறைய விளையாட்டுகள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்போ ஒரு ஸ்டேடியம் எடுத்துக்கிட்டேன்னா நிறைய பேர் வந்து கிராமப்புறத்திலேருந்து தான் வந்துருப்பாங்க நிறைய பேருக்கு அந்த விளையாட்டோடய விளையாட்டு எப்படி விளாட்ணுன்னு தெரியும் அதுக்கான இது இருக்காது சோர்ஸ் இருக்காது அவங்களுக்கு ஷூ கூட இருக்காது ஒழுங்கா போடுறதுக்கான ஒரு இது கூட இருக்காது ஆனால் இருந்தாலும் தன்னோடய விடாமுயற்சியில் பண்ணுவாங்க அப்படின்றது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் அவங்களோட வாழ்க்கையில வந்து விளையாட்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு கருத்தில் வச்சிருப்பாங்க விளாடாதன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க சின்ன வயசிலேருந்தே விளாண்ட்டு தான் இருப்பாங்க என்னோடது அது நானும் விளாண்ட்டு தான் இருந்தேன் விளாண்ட்டு தான் இருக்கேன் விளையாட்டுன்றது எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க முக்கியத்துவம் என்னென்னன்னா இப்போ விளாண்டு ஜெயிக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு வேலை கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு அரசாங்க வேலையோ ஒரு உத்தியோகமோ கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் அதுக்கான முயற்சிகள் அவங்க எடுக்கிறாங்க அதை அவங்க முயற்சி எடுத்து வின் பண்ணுறாங்க